என்னோடய குடும்பன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் வந்து நான் அண்ணன் அப்புறம் அம்மா அப்பா அண்ணன் தான் வந்து எனக்கு காலேஜி ஃபீஸ் எல்லாமே கட்டினான் வீட்டில் எப்போதுமே வந்து ஒரு ஜோவியலா இருப்பான் எல்லோரும் நல்லா பேசிக்குவோம் எதுனாலும் செஞ்சுக்குவாங்க எனக்கு எதா உடம்பு செரிலனா அம்மா அப்பாதான் கூப்பிட்டு போவாங்க அந்த விதத்தில் வந்து என்னை அதிகமாக கேர் வெச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கனா வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸை பற்றி வந்து நிறையா சொல்லலாம் நமக்கு வந்து எதா முக்கியமான டிசிஷன் எடுக்கறோம் அப்புடின்னா வீட்டில்க்கூட சொல்ல மாட்டோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுட்ட தான் சொல்லுவோம் எதா டவுட் வேணும் இல்லை இங்கே யாராவது தெரியுமா இந்த மாதிரி கேட்கறாருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுட்ட தான் நம்ம கேட்போம் நிறையா அவங்கக்கூட தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப முடியல அப்புடின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசினாவே வந்து அது நம்ம ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ணாவும் வந்து எனக்கு ஒரு நல்ல பயங்கரமான ஃப்ரெண்டு தான் மற்ற படி பார்த்திங்கனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது வந்து நிறையாத்த மறந்துடுவோம் நமக்கு என்ன பிரச்சனையாச்சு எல்லாம் அது எல்லாமே மறந்துடுவோம் எதையுமே நமக்கு ஞாபகமே இருக்காது நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ரெஃப்ரெஷ் மைண்டோடு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால்